பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தொன்று ஒன்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி இருவத்தொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது இருவத்தினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று